ஹலோ ஆ ஹலோ சார் அஸ்விதா ட்ராவல் ஏஜென்சியா சார் நாங்கள் வெக்கேஷனுக்கு இதுமாதிரி ஊருக்கு போகலான்னுருக்கோம் நீங்கள் எந்த மாரியான ப்ளேஸெலாம் எங்களை கூட்டிகிட்டு போவீங்கள் ஆ ஓகே தான் சார் நாங்கள் ஒரு எட்டு பேர் போகிறோம் சார் நாங்கள் ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணலான்ருக்கோம் சார் ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா சார் ஏசி காரே வேணுங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஆ ஓகே சார் நாங்கள் வந்துட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழம கிளம்பலான்ருக்கோம் அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்கல்ல சார் ஆ ஓகே சார் ஆ நன்றி சார்